நீங்கள் அடிக்கடி சுற்றுலா செல்வீர்களானா கண்டிப்பாக நாங்கள் அடிக்கடி சுற்றுலா செல்கிறோம் ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து சுற்றுலா செல்வது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு பிடிச்ச விஷயம்னால் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் குடும்பத்தோட வந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோருமே சேர்ந்து தான் நாங்கள் சுற்றுலாக்குலாம் போவோம் அதைப்போல உங்களுக்கு பிடித்த சுற்றுலா தலம் எது ஏன் அப்படின்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சுற்றுலா தலம்னால் கொடைக்கானல் தான் இந்த கொடைக்கானலில் தான் நாங்கள் வந்து போயிருக்கோம் எத்தனை ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது நாங்கள் கொடைக்கானல் போயிருப்போம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கொடைக்கானல் ஏன் அப்படின்னால் இங்கே வந்து நிறைய ஒரு இங்கே நாங்கள் எப்போ எந்த மாசத்தில் நாங்கள் வந்து எப்போது பயணம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னால் ஜூன் ஜூலை மாசத்தில் தான் வந்து பயணம் செய்ய விரும்புவோம் ஏன் அப்படின்னால் அப்போ தான் வெயில் காலம் அப்போது வந்து கொடைக்கானலில் கொடைக்கானல் போகிறத்துக்கு வந்து இங்கே வெயில் அடிக்கையில் அங்கே வந்து குளிராக இருக்கும் இல்லையா அங்கே வந்து நம்ம ஏதாவது குளிரான இடத்துக்குத்தான் நம்ம வந்து சொல்லணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அதுக்காக நாங்கள் வந்து ஜூன் ஜூலை மாசத்தில் வெயில் காலத்தில் தான் நாங்கள் கொடைக்கானல் போகணும்னு ஆசைப்படுவோம் அப்ப தான் வந்து எந்த ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் போக ஆசைப்படுவோம் வெயில் காலத்தில் தான் அதனால் வந்து மே ஜூன் ஜூலை அந்த மாதிரி அந்த மாசத்தில் தான் நாங்கள் வந்து சுற்றுலா செல்ல ஆரம்மிப்போம் அப்போது ஆசைப்படுவோம் அதே மாதிரி கொடைக்கானல் வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அங்கே வந்து குணா குகை அதே போல வந்து நிறைய இருக்கும் லேக் அதுக்கு அப்புறம் சைக்கிளிங் போட் ரைடிங் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதில் வந்து பூப்பாறை கிராமம்னு எனக்கு அதை ஒன்று ரொம்ப பிடிக்கும் அவங்க அது வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால் அங்கே வந்து நிறைய மக்கள்லாம் இருப்பாங்க அங்கே வந்து விவசாயம் வந்து நல்லா பண்ணுவாங்க அங்கே பண்ணுற நிறைய விவசாயத்தல்லாம் நான் பார்த்திருக்கேன் நல்லாவே பண்ணுவாங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே நல்ல ஒரு விவசாயம்லாம் பண்ணுவாங்க நிறைய புல் புல் வெளியாக இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் இங்கிருந்து நிறைய செல்ஃபிஸ் எடுத்தோம் நாங்கள் நிறைய நல்லா இருந்துச்சு அந்த இடம் அங்கே அங்கே வந்து விவசாயம் மட்டும் நல்லா நல்லா பண்ணாமல் அங்கே வந்து மக்களும் வந்து எங்கள்கிட்ட நல்லா பேசினாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு நல்லாவே பழகுனாங்க அவங்க வந்து எப்படி வந்து விவசாயம்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க நாங்களும் அதை பார்த்தும் கத்துக்கிட்டோம் அதே போல் விடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதனால எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த மக்கள்கிட்டலாம் பேசியும் அவங்க எப்படி வாழறாங்க அந்த இடத்தில் எப்படி இருந்துச்சு அதை எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டோம் எப்போது போனாலுமே கொடைக்கானல் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம் அவங்களையெல்லாம் பார்க்கறத்துக்காக அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் நான் வந்து அந்த கொடைக்கானல் போகிறத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடைக்கானல் மட்டும் இல்லை ஊட்டி கேரளா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இங்கேயெல்லாம் வந்து கூலிங்கான பிளேஸ் இல்லையா இந்த வெயில் காலத்தில் போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து எனக்கு சுற்றுலா செல்வதும் ரொம்ப பிடிக்கும் சுற்றுலா தலத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது கொடைக்கானல் நாங்கள் வந்து எப்போதுமே அடிக்கடி சுற்றுலா செல்வ தற்கு வந்து ஆசைப்படறோம்